ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் கேப் டிரைவர் தான் சார் சொல்லுங்கள் சார் எங்கே சார் போகணும் ஓகே சார் ஆ இருக்கு சார் பன்னெண்டு சீட் உள்ள வண்டி காரே இருக்கு நமக்கு வேனும் இருக்கு உங்களுக்கு கார் வேணுங்களா இல்லை வேனும் எடுத்துக்கலாமா சார் சரி சார் பன்னெண்டு கார்னா பன்னெண்டு அதிகபட்சம் ஒரு பதிமூனு பதினஞ்சு பதினாலு பேர் உட்காரலாம் வேணும்ன்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு இருபது இருபது பேர் வரையும் உட்காரலாம் அதுக்கு தான் சொல்லுறேன் வர ஞாயிற்றுகிழமை தானே சார் கண்டிப்பாக போகலாம் சார் ஓகே சார் எப்போ சார் வரணும் ஓகே சார் சரிங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் போகலாம் சார் சார் ஒரு கிலோ சார் சார் ஒரு கிலோமீட்டர்க்கு நாங்கள் முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறோம் சார் சார் அப் அண்ட் டவுன் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வரும் சார் மூவாயிரம் ஆகும் சார் இல்லை சார் வண்டி நீங்கள் பன்னெண்டு பேர் கிட்ட உட்காறது வந்து சார் இப்போ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உட்கறதுனா கிலோமீட்டர்க்கு ஒரு இருபது ரூபா போடலாம் பன்னெண்டு பேர் கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக முப்பது ரூபா போட்டுக்க சார் அதெல்லாமல் ஈவினிங் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணனும்னு சொல்லிருக்கீங்க அதில் ஒரு ஆயிரம் ரூபா போடுவோம் டோட்டல்லாக நாலாயிரம் வேணும் சார் வெய்ட்டிங் சார்ஜ்க்கு ஆயிரம் ரூபா வேணும் சார் ஆமாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சிருங்க நாங்கள் கரெக்ட்டாக ஞாயிற்று கிழமை பத்து மணிக்கு வந்துடுறோம் வாங்க அமௌன்ட் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ஓகே தேங்க்ஸ்